எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு இடிஞ்ச ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று இருக்கும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு பின்னாடி தான் பெரிய ஒரு மைதானம் இருக்கும் அதில் தான் நாங்கள் எல்லோரும் போய் டெய்லியுமே விளையாடுவோம் காலையிலேயும் சரி மதியமும் சரி அப்போலாம் அங்கே தான் போய் விளையாடுவோம் அங்கே பார்த்திங்கன்னா சின்ன பசங்கள் என்னோட ஃப்ரெண்டு நிறைய பேர் இருக்காங்கள் அங்கே வந்து அவங்களோட நான் விளையாடுவேன் அங்கே வந்து ஒரு வெறிக் கொண்ட நாய் ஒன்று இருக்குது அது எங்களுக்கு தெரியாது அந்த நாய் அங்கே தான் இருக்கு அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியாது அது வந்து ஒரு நாளு என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தியை வந்து கடிச்சிடுச்சி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹாஸ்பிட்டல்க்கு அழைச்சிட்டு போய் அவளை இதுமாரி நாய் கடிச்சுட்டு அப்படினு இதுக்கு என்னலாம் சாப்புடணும் எந்த ஊசி போடணும் அப்படின்னு கேட்டத்துக்கு அவங்க சொன்னாங்கள் இ இதுக்கு என்ன ஊசி போடணுன்னு எனக்கு தெரியும் அப்படின் சொல்லிட்டு ஊசி போட்டாங்கள் அதுக்கு வந்து பதினாறு ஊசி போடணுமா அந்த பதினாறு ஊசி போட்டாங்கள் போட்டுட்டு இதுக்கு என்ன சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு எழுதிக் கொடுத்தாங்க சாப்பாட்டுக்கு அதுமாரியே அந்த சாப்புட்றத பின்பற்றி என்னென்ன சாப்புடணும் அப்டிங்கிறத ஒரு லிஸ்ட்டா எழுதி கொடுத்தாங்கள்ல அதை பார்த்து தான் அவளுக்கு வா ஒரு வாரத்துக்கு என்னென்ன சாப்புடணும் மீன் சாப்பிடக் கூடாது முட்டை சாப்பிடக் கூடாது இதுமாரி நான்வெஜ் ஐட்டங்களெலாம் சாப்பிடவே கூடாது வெறும் வெஜ்ஜான சாப்பாடு மட்டும் தான் சாப்பிட்ணும் இதுமாரி அவளுக்கு கொடுத்து டெய்லிக்கும் ஹாஸ்பிட்டல்க்கு அழைச்சிட்டு போய் ஊசி போட்டு அவளை நல்லா பார்த்துக்கிட்டோம் இந்த வெறி நாய் கடிச்சதுனால் அவ்வளோ அவளால் விருப்பப்பட்டதை அவளால் சாப்பிடவே முடியல இதனால ரொம்ப கஷ்டமாக அவ வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டா வெறிநாய் அந்த வெறி நாய் வந்து இதுமாரி எல்லாரையுமே கடிச்சிக்கிட்டுருக்கும் அதை வந்து தடுக்கிறதுக்கு எல்லாரும் வந்து ஊரில் உள்ளவங்களெலாம் ரொம்ப போராடிக்கிட்டுருக்காங்க ஆனால் இப்போ அந்த வெறி நாய் வந்து அடிச்சு கொலைப் பண்ணிட்டாங்கள் அந்த வெறி நாய் இப்போ செத்துப் போய்ட்டு இதனால் மக்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும்